இப்போ வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணணுன்னா இப்போ வந்து நம்ம வந்து நெந்துருக்கு அதாவது நம்மளுடைய இப்போ எல்லாருக்குமே ஆதார் கார்ட் முக்கியம் ஸோ நம்மளோட ஒரிஜினல் ஆதார் கார்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரீவியஸ்ஸாக பாஸ்போர்ட் ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த பழைய பாஸ்போர்ட்டு ஸோ இது ரெண்டும் வந்து மெயின் அப்புறம் ஆதார் கார்ட்ல இப்போ நம்மளோட எல்லா டீடைல்ஸ்ஸும் வந்துருச்சு நம்மளோட வீட்டு டீடைல்ஸ்ஸு பேங்கிங் டீடைல்ஸ் எல்லாமே ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு அண்ட் இட்ஸ் நெசஸரி ஐ மீன் எனி அதர் டீடைல்ஸ் லைக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஃப் எனி அதர் திங்ஸ் பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ அவங்க புதுசாக அப்ளை பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு வந்த ஸ்கூல் போனஃபைட் சர்டிவிகேட் வேணும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இது தேவை அது அதனால அப்புறம் மெயினாக ஆதார் கார்டெல்லாம் தேவை ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸில் முன்னாடியே நம்ம வந்து அப்பாயிண்ட்மென்ட் போட்டுறணும் நம்மளுக்கு ஒரு டைம் ஸ்லாட் அலார்ட் பண்ணுவாங்க அந்த டைம் ஸ்லாட்டில் போயிவிட்டு நம்ம புக் பண்ணலாம் நம்மளை கூப்புட்றப்போ இந்த டைம்மில் போயிவிட்டு நம்மளோட மெயினாக வந்து அவங்க கேட்கறது வந்து ஆதார் கார்டு ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அது இல்லைனா நியூ பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்னா அதற்கான டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ நம்ம சர்ட்டிவிகேட்ஸ் கூட இன்கேஷ் எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா நம்ப சில பேர் வந்து படிக்கிறதுக்கு போவாங்க ஸோ அந்த ப்ரீவியஸ் சர்ட்டிவிகேட்ஸ் கூட எடுத்துட்டு போனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்